நான் இன்னும் முயற்சி செய்யாத ஆனால் கற்றுக்க ஆசை பட்ற ஒரு ரெஸிப்பீ எது அப்படின் சொன்னா அதிரசம் சொல்லலாம் அது நிறைய தரவ நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து அந்த பாகு சரியாக வரலை அப்படினா அது என்ன ஆகுன்னா சரியாக அந்த அதிரஸம் வந்து அந்த ருசியும் வராது அந்த மொறுமொறுப்பும் இருக்காது அப்படின் சொல்லி கேள்வி பட்ருக்கேன் அதனால் அது வந்து செய்யவே பயம் செஞ்சதும் கிடையாது அது அந்த பாகு நிறுத்தி அந்த பாகு வந்து சரியான பதத்தில் இருக்கணும் அதாவது பாகு முறிஞ்சும் போயிட கூடாது இலகுவாகும் இருக்க கூடாது அப்போ அதில் கொட்டிக்கணும் நிறைய ரெஸிப்பீஸ் சொல்ல கேட்ருக்கேன் ஆனால் இது வரைக்கும் முயற்சி செஞ்சது இல்லை அதே மாதிரியே இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படினா அல்வா அல்வாவும் நான் முயற்சி செஞ்சதில்லை ஆனால் நிறைய பேர் சொல்ல கேட்ருக்கேன் ஆனால் அது செய்யும்போது அந்த பதம் வருமா அப்படிங்கறதுனால அது தனியாக நெய் பிரிஞ்சி வர அளவுக்கு அந்த பதம் வரணும் அப்படின் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால நான் அதை முயற்சி செஞ்சதில்லை அதே மாதிரி இன்னொரு ரெஸிப்பீன்னு பார்த்தா மைசூர் பாகு மைசூர் பாகு ஒரே ஒரு தரவ மட்டும் எங்கள் பாட்டி செய்யும்போது நான் பார்த்ருக்கேன் பாட்டி செய்யும்போது பார்த்ருக்கன் அது என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் செஞ்சிகிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சின்னா அந்த எண் நெய் பிரிஞ்சி வர வரைக்கும் அதை கிண்டணும் அப்படின் சொல்லி செஞ்சிட்யிருந்தாங்க ஆனால் அது ரொம்ப தீ அதிகமாக இருந்ததுனால் என்ன ஆயிடுச்சு ரொம்ப கடமுடான்னு ஆயிடுச்சு அப் கமருக்கட்டு மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கூட கமருகட்டாக அதை செஞ்சு கூட சாப்டுகிட்யிருந்தோம் அதனால அதுவும் இது வரைக்கும் முயற்சி செஞ்சதில்லை அதனால அதுவும் கொஞ்சம் கடினமான ஏன்னா அந்த பதம் அப்படிங்கறது வந்து வந்தா மட்டுந்தான் அது என்னாவாக இருக்கும் நல்ல ஒரு உணவாக இருக்கும் அப்படின் சொல்லுவாங்க அது எனக்கு வராததால் நான் அதை முயற்சி செஞ்சதே இல்லை அது மாதிரி இப்போ இந்த காலத்தில் செய்யறாங்கள்லயா பிரியாணி அது என்ன ஃப்ரைட் ரைஸ் அதலான் வந்து பார்க்க ஆசையாக இருக்கு சாப்பிட்ருக்கேன் பிடிச்சி இருக்கு ஆனால் செய்ய முயற்சி செஞ்சதில்லை ஏன்னா அது எப்படி வருமோ எங்கள் காலத்துலலாம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் கிடையாது அப்போலாம் நாங்கள் சாப்பிடதலாம் வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அதை மாதிரி அதை துரித உணவுகள்ங்கிறது அப்போ கிடையாது இல்லையா அதனால் அது சாப்பிட்ருக்கேன் அதோட ருசி மிக பிடிச்சிருக்கு ஆனால் முயற்சி செஞ்சதில்லை எதனால் அப்படினா அந்த அளவாக தண்ணி ஊற்றணும் அந்த மசாலாக்கள் கரக்டாக போடணும் கூட குறச்ச போய்டுச்சின்னா ருசி மாறிவிடுமோ அப்படிங்கற ஒரு பயம் செஞ்சு கொடுத்தா இந்த வயசில் இதெலாம் தேவையா அப்படின் சொல்லி கிண்டல் பண்ணிவிடுவாங்ளோ அப்படிங்கற ஒரு தயக்கமும் இருக்கு அதனாலதான் அதெலாம் முயற்சி பண்ணதே இல்லை துரித உணவுகள் எல்லாமே இப்போ உள்ள குழந்தைங்கலாம் சாப்பிடம்போது ஆசையாகதான் இருக்கு வீட்டில் வாங்கிகிட்டு வந்து அந்த பீட்ஸா பர்கர் இதுலாம் செய்யும்போது பார்க்கும்போது ஆசையாகதான் இருக்கு ஆனால் முயற்சி செய்ய ரொம்ப கடினமாகவே இருக்கு ஏன்னா அது வராது அப்படின் தெரிஞ்சும் அது ஏன் முயற்சி செய்யணும் அப்படிங்கறதுனால அதை வந்து முயற்சி செஞ்சதில்லை அதுதான்